ஆ ஹலோ அண்ணே முத்து ஆட்டோவா ஆ அண்ணே ஒன்றும் இல்லை நம்ம இந்த காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜ்ஜில் நிற்கிறேன் நான் அங்கே நாங்கள் ஃபேமிலி ஒரு நாலு பேர் இந்த செட்டிநாடு பேலஸ் இருக்கில்ல அதை நாங்கள் பார்க்க போகணும் ம் இங்கிருந்து எவ்வளோ எவ்வளோ எவ்வளோண்ணே நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க எப்போ வர்றீங்க இது எவ்வளோண்ணே காசு அண்ணே ஒன்னுமில்லண்ணே நான் ஒரு ஆள் அம்மா மொத்தம் மூணு பேர் இருக்கோம்ண்ணே மொத்தம் நாலு பேருண்ணே அண்ணே நீங்கள் என்னண்ணே நூற்றம்பது ரூபா சொல்கிறிங்க இப்போ தானேண்ணே ஒரு ஆட்டோ வந்துச்சு நூறுரூவா சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கனு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணிணோம் ஆ சரிண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே நான் வந்துடுறேண்ணே சரி